இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா காளைமாடு வளர்த்தோம் காளைமாடு வந்து இன்னைக்கு தான் மனிதனுடைய விவசாயத்தில் மிஷின் வந்து நிறையா வந்துடுச்சு அப்போ ஆரம்பக் கட்டத்திலலாம் பார்த்தீங்கன்னா உழவு ஓட்டுறதுக்கு காளைமாடு தான் கலப்பையை பிடிச்சி ஏ காளமாடு ஏற்றி தான் உழவூட்டுவோம் அதேமாதிரி சும்மா வண்டி இழுக்கிறதும் காளைமாடு தான் ஒரு காளைமாட்டு மேல் நம்ம எருவு இப்போ எருவுல்லாம் நிறையா நிறையா ஏற்றிக் கொண்டு கொல்லைக்கு இறக்குவோம் போவோம் அதேமாதிரி வ விவசாயத்துக்கு மனிதனுக்கு நஞ்சை புஞ்சை எல்லா உழவுக்குமே வந்து காளைமாடு இன்றியமையாதாகிட்டு அதேமாதிரி இப்போ ஒரு விவசாயி வீட்டில் பார்த்தீங்கன்னா பசுமாடு வளர்ப்பாங்க பசுமாடு வந்து பால் வளர்ச்சிக்கு இப்போ அவங்களே அந்த பசுமாடு இதுன்னு அந்தப் பாலை வந்து நாலு வீட்டுக்கு ஊத்துறது தான் வீட்டுக்கு எடுத்துக்கிறது புள்ளகிள்ளை எல்லாம் விவசாயிகளும் மற்ற வேலை ஆட்களுக்கு டீ போட்டு கொடுக்க கொள்ள ஒரு கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயக் குடும்பத்தில் மா மாடு வளர்ப்புங்கிறது ரொம்ப ஒன்றி போயிடுச்சு அதோடைய சாணங்களையும் அதேமாதிரி டெய்லி காலைலயே அதை அள்ளி கொண்டு நம்ம சேகரிச்சு வச்சு அந்த கோடைக்காலம் முடிஞ்சதும் விவசாயத்துக்கு அந்த சாணத்தையே எருவாக பயன்படுத்திக்கிறது அதுமாதிரி தழைகளை வந்து வெட்டி இப்போ எருவாக பயன்படுத்திக்கிறது இப்படி எல்லாம் வந்து மனிதனுடைய விவசாயத்தில் கால்நடைங்கிறது ஒன்றிணைஞ்சு போய் இருந்த காலம்லாம் மொதலில் உண்டு